திருவாரூர் மாவட்டத்தில் செய்யும் மிக முக்கியமான தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய தொழில் அதுக்கப்புறம் செங்கல் தயாரித்தல் அதுக்கப்புறம் சோப்பு தயாரித்தல் துணி சோப்பு தயாரிப்பாங்க அதுக்கப்புறம் நெல் சாகுபடி கரும்பு சாகுபடி பருத்தி சாகுபடி இதெல்லாம் வந்து முக்கிய தொழிலாகருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மண் பாண்டம் செய்வாங்க அதுக்கப்புறம் மூங்கிலில் வந்து கூடை செய்வாங்க அப்புறம் கோரை வச்சு கோரையில் பாய் பின்னுவாங்க இதெல்லாம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் செய்யக்கூடிய மிக முக்கிய தொழிலில் ஒன்றாகும் இவங்களுக்கல்லாம் வேலை வாய்ப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ திருவாரூர் மாவட்டத்திலேயே ஏகப்பட்ட தொழிலிருக்கு இப்போ விவசாயம் இருக்கிறதுனால படிக்காதவங்களும் விவசாயம் பண்ணி அவங்களோடய அன்றாட வாழ்வை கழிச்சுக்கிறாங்க இல்லை படிக்காதவங்களுக்கு விவசாயம் மட்டும் இல்லாமல் இந்த செங்கற்கள் தயாரித்தல் இந்த சோப்பு கம்பெனியில் வேலை ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை வச்சு மளிகை கடையில் அவங்களோடய அன்றாட வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பணம் ஈட்டிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திருவாரூரில் முக்கிய தொழிலாக இருக்குது திருவாரூர் வந்து டெல்டா மாவட்டங்கிறதுனால அதிகமாக விவசாயத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அதனால் விவசாயத்து மூலிமா நிறைய வேலைகளிருக்கு ஸோ அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் திருவாரூரில் நிறைய இருக்குது